பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ஐஞ்சு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு